சுதந்திரம் இந்தியாவில் பார்த்துட்டீங்னா போக்குவரத்தானது வந்து ரொம்ப தேசிய பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் பார்த்துட்டீங்னா போக்குவரத்து வந்து ரொம்ப தேவையானதாகவும் வசதியானதாகவும் இருக்குது ஆயிரத்து தொளாயிரத்து தொண்ணு தொண்ணூறுகளில் இந்தியாவில் நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டுச்சு அப்போ வந்து அடிப்படை வசதிகள் வந்து முன்னேற்றம் முன்னேற்றம் நாடு எங்கும் வேகமாக வளர்ந்துடுச்சு இன்றைக்கி வந்து நீளம் நிலம் நீர் ஆகாயம் இப்படி எல்லாம் வழியிலேயும் போக்குவரத்து வந்து நல்லா செயல்பட்டுட்டு இருக்குது ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் போக்குவரத்தை அடைவது வந்து அனைத்து இடங்களிலும் வந்து சரிசமமாக இல்லை என்பதை உணர்த்துகிறது இரு சக்கர வாகனம் அப்படிங்குறது வந்து வெறும் பத்து விழுக்காடு தான் இருக்குது குடும்பத்தினர்கள் சொந்தமாக வைத்திருக்காங்க சீருந்துகள் கொண்டவர்கள் வந்து பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் வந்து அந்தமாதிரி பேருந்து வந்து வச்சிருக்கேன் அந்தமாதிரி வாகனமெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க பார்த்துட்டீங்னா ஏழு விழுக்காடு மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்தியாவில் முன்னணி போக்குவரத்து நிறுவனமாக நிறையா நிறுவனங்கள் வந்து இருக்குது இருக்குது இதுவே வந்து பார்த்துட்டீங்னா அதிக படுத்து அதிகம் பயன்படுத்தப்படுவதாகவும் இருக்குது ஒரு வருடத்துக்கு அ சராசரியாக உலகம் போக்குவரத்தானது வந்து ஆறு மில்லியன் பயணிகளை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டுருக்காங்க இந்தியாவில் தொடர்வண்டி போக்குவரத்து மிக வந்து நீளமானதாகவும் நான்காவது அதிக பயன்பாட்டு தலமாகவும் வந்து இந்த போக்குவரத்து வந்து இருக்குது இந்தியாவுடைய போக்குவரத்து முன்னேற்றங்கள் பலவாக இருந்தாலும் க பலவாக இருந்தாலும் கூட கா காலம் கடந்த அடிப்படை வசதிகள் வந்து இன்றும் பல்வேறு இடையூர்கள் வந்து சந்திச்சுட்டுதான் இருக்கு இதனால் வருடம் தோறும் எப்படியாவது பத்து விழுக்காடு போக்குவரத்து வந்து நம்மளுக்கு பத்தாமல் போயிட்டுதான் இருக்குது ஸோ ஐந்து வருட திட்டங்கள் எவ்வளவோ திட்டங்கள் வந்து இந்த தமிழக அரசாங்கம் இது பண்ணிகிட்டு தான் இருக்காங்கள்